சமையல் எனக்கு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் சமையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அரை அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சுடுவேன் அதே சமயத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்லாம்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்டிருக்கும்பொழுது விஜிடேபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் எல்லாமே போடணும் சொல்வாங்க நானும் அதுமாரி வதங்கக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னால் கொஞ்சம் உப்பு போட்டால் அது நல்லா வதங்கிடுன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு உப்பு முதலே போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு செஞ்சுட்டே இருக்குள்ள கடைசியாக வதங்கின பிறகு சிக்கன்லாம் கொட்டி இது பண்ணி இது வ வறுத்துட்டு திரும்ப தண்ணிலாம் ஊற்றி கிரேவிக்கு மிளகா தூள் கிரேவி பவுட்ரு எல்லாம் போட்டு பண்ணிட்டிருந்தேன் நானே என்ன மறந்து திரும்பவும் ஆட்டோமெட்டிக்காக உப்பு போட்டேன் அதிகமாக அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்புல்லாயிடுச்சி அந்த உப்பை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடல தேங்காய் இதெல்லாம் போட்டு அதை அரைச்சி அந்த சிக்கன் குழம்பு அது கிரேவியில் ஊற்றி அந்த உப்பும் வந்து அந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் எடுத்து கொஞ்சம் அந்த கிரேவி வந்து டேஸ்ட்ஃபுல்லாக மாற்றுனேன் அதனால் அந்த சீக்கிரமாக செய்யக்கூடிய அந்த இருவது நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு முக்கால் மணிநேரம் மேல் ஆகிடுச்சி அது ஒரு எனக்கு சொதப்பல்னு ஒரு அனுபவம் உண்டு